ஹலோ ஸ்டுடியோ கடையா எனக்கு கல்யாணம் வச்சுருக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க வரணும் மே எட்டாம்தேதி வச்சுருக்கு ஆமாம் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுக்கணும்

ஆமாம் எல்லாம் அனுப்பிடுறேங்க ஆமாம் வைக்கணும் எல்லாம் வைக்கணும் சரி ஆ சரி அட்வான்ஸ்ஸெலாம் கொடுத்துதுறோம் நாளைக்கு வந்து நான் தரேன் ஆ சரி ரிஷப்ஷனும் வச்சுருக்கோம் சாயங்காலம் அதுக்கும் எல்லாமே செய்யணும் நீங்கள் தான் எல்லாமே வந்து செய்யணும் நல்லா செஞ்சுடுவீங்க தானே ஆ சரி ஆ சரி எல்லாம் வந்து தந்துருறோம் ஆ ஆ சரி தியாகப்பர் மண்டபத்தில்தான் வச்சு கல்யாணம்

சரி நாங்கள் தந்துடுறோம் அட்வான்ஸு சரிங்க கரெக்டாக நீங்கள் வந்து நல்லா ஃபோட்டோயெல்லாம் எடுத்துடுங்க சரி சரி அதுக்குப் பெறகு

சரிங்க தானே ஆ

ஆல்பமெலாம் போடணும் சரி சரி சரி நாளைக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறோம் சரி ஓகே